ஹலோ டெயிலர்காரருங்களா அக்கா நாங்கள் வந்து ஆ கஸ்டமர் தான் பேசுகிறோம் என் பேர் சோபனாக்கா மாடூரில் இருந்து பேசுகிறோம் ஒரு ஒரு சுடிதார் தைக்கணும்க்கா கொஞ்சம் டிசைன் வச்சு கொஞ்சம் ஒர்க்காக தைக்கணும் எவ்வளோ ஆகும்க்கா லைனிங் வச்சு தைக்கணும்னாங்களா ஐநூறு ரூபாய்லாம் அதிகமாக இருக்கேக்கா ஓகேக்கா நீங்களே நல்ல டிசைன் வைப்பீங்களா எம்ப்ராய்டிங்லாம் போடுவிங்களாக்கா அதில் அப்படிங்களாக்கா இல்லை கொஞ்சம் எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி ஸ்டோன்லாம் ஒட்டின மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டோன்லாம் வைப்பீங்களா ஆ சரிங்கக்கா அதான்க்கா வந்து எனக்கு இப்போ ஒரு சுடிதார் வந்து நல்லா தைச்சி தரணும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு அதனால கொஞ்சம் நீங்கள் எனக்கு தைச்சி கொடுங்க

ஓகேங்கக்கா எப்போ இருப்பீங்க வீட்டுக்கு வீட்டில் டூ டேஸ் கழிச்சுங்களா இல்லை லைன்னிங்குலாம் நாங்கள் வாங்கிகிட்டு வந்துடலாமாக்கா நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்களா சரிங்க்கா நான் லைனிங்கு டிசைனிங் ஒர்க்கு இதெல்லாம் வாங்கிகிட்டு வந்து தர்றேன் சரிங்கக்கா நான் எல்லாம் வாங்கிகின்னு வந்து தர்றேன்க்கா ஆ சரிங்கக்கா சரி ஓகேக்கா